வணக்கம் எங்கள் பகுதியில் ப பல்வேறு வங்கிகள் உள்ளது அதில் அரசு வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் உள்ளது அதில் அவங்களுக்கு மக்களுக்குத் தேவையாக அக்கௌண்ட் ஓப்பனிங் மற்றும் லோன் மற்றும் இன்சூரன்ஸ் போன்றவற்றை மக்களுக்கு லோ வங்கியில் இருந்து பல்வேறு சேவைகள் மக்களிடம் தந்துவிருக்கிறார்கள் அதில் ஒவ்வொன்றாக நம்மள் இப்போது பார்க்கலாம் இப்போனும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வங்கியில் அக்கௌண்ட் வச்சிருப்போம் அக்கௌண்ட்டில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் பேங்க்ல நம்ம வச்சுட்டுருக்கோம்னா அக்கௌண்ட்டு இது பார்த்தீங்கன்னா அதை விட ப்ரை கவர்ன்மெண்ட் பேங்க்ல தான் நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஏன் அந்த அக்கௌண்ட்டை ப்ரைவேட் பேங்க்ல விட கவர்ன்மெண்ட் பேங்க் வச்சிருக்காங்கன்னா நம்பளுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான வங்கி அது அதில் நம்ளுக்கு வச்சிருந்தோம்னா எந்த ஒரு ஆபத்து எதுவும் இல்லாமல் ஒரு இதாக வந்து ஒரு செக்யூர் ஒரு செக்யூரான அதில் இருக்கும் ப்ரைவேட் பேங்க்ல நம்மளுக்குப் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லல பாதுகாப்பு இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து க அது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இருக்குமான்னு வந்து தெரியாது அதே மாதிரி அதுக்கும் அதில்லாமல் லோன் தருவாங்க லோன் எதுக்குத் தருவாங்கன்னா லோன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லோன் தருவாங்க இப்போ நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு லோன் தருவாங்க வீட்டு லோன் தருவாங்க அதே மாதிரி விவசாய லோன் தருவாங்க அதே மாதிரி இப்போ நம்ம நம்ம கிட்ட நகை இருக்குன்னா நகை லோன் தருவாங்க இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்குறோம்னா வண்டி லோனும் தருவாங்க இதை நம்ம எது இப்போ நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காசு இதில் பணம் வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையாக இருக்கு இப்போ நம்ம நண்பர்களிடம் போய் கேட்குறோம் உறவினர்களிடம் போய் கேட்குறோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமௌ அந்தப் பணம் வந்து பார்த்தீங்கன்னா தர மாட்டாங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுனால அதனால் என்ன பண்ணுவோம் நம்ம போய் வங்கிக்கிட்ட நம்ம கேட்போம் ஆமாம் வங்கிலிருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறான ஒரு திட்டங்கள் திட்டங்கள்னு சொல்ல முடியாது அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இது இருக்கும் சில இது அதை பேஸ் பண்ணி நம்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டை நம்ம கிட்ட தருவான் அதை நீங்கள் வாங்குறதாக இருந்தீங்கன்னா இப்போ என்னுடைய சஜஷன் என்ன சொல்லுவன்னா தனியார் வங்கியை விட கவெர்ன்மெண்ட் வங்கி அரசு வங்கியில் போய்விட்டு நீங்கள் வாங்கனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து வட்டி கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இது தான் என்னுடைய சஜஷன் ஏன் அதை நான் சொல்லுறன்னா தனியார் வங்கியில போனீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து அது வெரிஃபை பண்ணுவோம் உங்களுக்குடைய உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னனென்னா இருக்கு அது கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் தனியார் வங்கியில் உங்களுக்கு லோன் தருவான் இதே நீங்கள் கவெர்ன்மெண்ட் வங்கி அரசு வங்கியில போய் அது நீங்கள் போய் ப பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூயர் இருக்கும்னு முன்னாடி நான் சொன்னன்ல அது வந்து இங்கே இருக்கும் இங்கேயும் இருக்கும் ஓகேங்களா அந் அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்பளுக்கு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே இப்போ ஜென்ரலாக தேவைப்படும் அது ஏன் நான் இப்போ தேவைப்படும்னு சொல்லுறன்னா எல்லாரும் இப்போ ரெண்டாயிரத்து இருபதுல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த உலகமே கொரோனான்னு ஒரு வைரஸ் வந்துது அதனால நம்ம இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போமோ இல்லையோ தெரியாது அதனால நம்ப்ள நம்பி நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போட்டோம்னா நம்ம வருங்கால சங்கதிகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் நான் அது வந்து சொல்லுறன் அதனால உங்களுக்கு இன்சூரன்ஸுன்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் கவர்ன்ற ஒரு ஆப்சன் இருக்கு அதையும் தரும் அதே மாதிரி உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இருக்குறப்பயே வேணும் அது அதுக்கேற்ற மாதிரி என்னவோ ஒரு இது இருக்குங்களா வட்டி என்ன இருக்கா அதுக்கேற்ற மாதிரி எனக்குப் பணம் மறுபடியும் எனக்குத் திரும்பித் தருவீங்களா இப்போ நான் ஒரு பத்து லட்சம் போடுறன்னா எனக்கு ஒரு பதினஞ்சு லட்சமாக வேணும் அது மாதிரி தருவீங்களா இருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ நான் ஒரு ஆஸ்பிட்டலுக்கு போகறேன் ஆஸ்பிட்டலுக்குப் போனால் அதை பேஸ் பண்ணிப் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்னு இருக்கு அப்புறம் ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு இருக்கு ஜென்ரல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இரு சக்கன வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்போர் அவங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக எல்லாருமே அத யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இது தான் இது ஓகேங்களா நன்றி வணக்கம்